கிராமப்புறங்கள்லேருந்து இப்போ வந்து குழந்தைகளை யாரையும் வந்து அதிகமாக பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறது இல்லை ஏன்னா வறுமையின் காரணங்களால் வந்து குழந்தைகளை வந்து அதிகமாக வந்து யாரும் இப்போது வந்து பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப மாட்டைங்குறாங்க வேலையின் முக்கியத்துவத்துனால வந்து இப்போ யாரும் குழந்தைகளை வந்து அதிகமாக பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப மாட்டிங்குறாங்க அதனால கவர்ன்மெண்ட் வந்து இப்போது நமக்காக வந்து இல்லம் தேடி கல்வி அப்படினு ஒரு இது கொண்டு வந்து குழந்தைகளை படிக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணுறாங்க ஒரு இப்போது வந்து ஒரு பெண் குழந்தை வந்து ஏஜ் அட்டன் பண்ணிவிட்டா அப்படின்றதுனால வந்து அவளை வந்து திருமணம் திருமணம் பண்ணி குடுத்துடலாம் இதுக்கு மேலே வந்து அவளை படிக்க வைக்க கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தினால பேரண்ட்ஸ் இருக்காங்க அந்தமாதிரி இருக்கிறவங்களும் இருக்காங்க வறுமையின் காரணங்கள்னால பல குழந்தைங்களை வந்து படிக்க வைக்காமலும் இருக்காங்க அந்தமாதிரி இருக்குறதுனால தான் இப்போது வந்து கல்வி முறை மேம்பட்டு அரசு செய்திருக்கிறது கொரோனா கொரோனாவுக்கு அப்புறம் வந்து குழந்தைங்க படிக்க வேண்டாம் வாழ்ந்தால் மட்டும் போதும் அப்படிலாம் நினைக்குற பேரண்ட்ஸ்ஸும் இருக்காங்க அந்தமாதிரி யாரும் இருக்க கூடாது அப்படின்றத்துக்காக நம்ம அரசாங்கம் வந்து நிறைய சலுகைகளையும் குழந்தைங்க படிக்குறதுக்காக முயற்சியும் நிறைய தர்றாங்க அப்படி இருக்கணும் அப்படின்ட்டு அப்படின்றதுக்காக நிறைய சலுகைகளையும் அவங்களுக்கு தேவையான இதுகளையும் தர்றாங்க அந்த வறுமையின் காரணங்கள்னால குழந்தைகளை வந்து படிக்க இப்போ வந்து யாரும் அனுப்புறதில்லை வேலைக்கு அனுப்புறாங்க அதேமாதிரி பெண் பிள்ளைகளை திருமணம் பண்ணி குடுத்துடுறாங்க ஏன்னு கேட்டால் நல்ல வரன் வருது நல்ல மாப்பிளை நல்ல பையன் அப்படின்ற ஒரு காரணத்தினால் வந்து பொண்ணை படிக்க வைக்காமல் எல்லோரும் திருமணம் பண்ணி குடுத்துர்றாங்க இதனால வந்து கிராமப்புறங்களில் இருக்கிற பெண்கள் பெண் குழந்தைகளோட கல்வி வந்து பாதிக்கப்படுது